அப்போவும் இப்போவும் வந்து ரெண்டையும் கம்ப்பேர் பண்ணும்போது ரொம்ப வந்து மக்களும் சரி டெக்னாலஜி எல்லாம் வந்து மாறிட்டு முன்பெல்லாம் வந்து மக்கள் அவங்க வந்து ஒன்னாக கூடி நடனம் ஆடி பாட்டுப்பாடி அப்புறம் பேசி இவங்க வந்து ஒரு பிஸிக்கல் அதாவது பிஸிக்கல் அட்டாச்மெண்ட் எல்லார்கிட்டயும் இருந்தது இப்போ இருக்கும் வந்து டிவி ரேடியோ ஃபோன் செல்போன்ஸ் இது அன்னியில இப்போ வந்து யாரும் வந்து அடுத்தவங்க பக்கத்துவீட்டில் இருக்குறவங்கல கூட கண்டுக்கிறது இல்லை அவங்க அவங்க அவங்க ஃபோன்னு வீடு இப்படி தான் இருக்காங்க முன்பு இருந்த இதில் எல்லோருக்கும் எல்லாம் தெரியும் நல்லா ஒரு கம்யூனிக்கேஷனில் இருந்தாங்க இப்போ அதெல்லாம் அந்த டிவி செல்போன் அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப குறைஞ்சி போச்சு எல்லாம் ஆன்லைன்லேயே பண்ணிக்கிட்டு போகிறாங்க ஸோ இது வந்து மிகவும் ஒரு தவறான செயல்